என்னுடைய பைக்கிங் அனுபவம்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமா இருந்துச்சினா ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுகிட்டு ஒரு ஹைவேயில் பார்த்தீங்கன்னா நல்லா பைக்கை மூட்டிகிட்டு பைக்கை நல்லா ஓ ஓட்டிகிட்டு ஒரு லாங் ட்ரிப் எங்கேயுமே நிற்க மாட்டேன் வண்டியில் நல்ல ட்ராவல் மாதிரி ஒரு ஹைவேயில் ஆரம்பித்து நான் இங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்ரு தனியாகவே வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு ஒரு நல்ல மன திருப்தியை கொடுக்கும் எந்த கஷ்டமா இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாத மாதிரி புது ஒரு புது புத்துணர்ச்சிக்கு கிடச்ச மாதிரிருக்கும் பைக்கில் தனியாக போகும்போது அது மனசில் எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி மாறிவிடும் ஒரு நல்ல இயற்கையை சுற்றி பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் ஏன்னால் ரோட்ஸ்சில் பார்த்தீங்கன்னா மெயின் மலைப்பகுதியில் வருது ஹைவேஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நான் ஹைவேஸ்சில் போகிறேனா அதிகம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மலை பகுதியை பா நோக்கி தான் நான் பயணமும் செய்வேன் அப்படி பயணம் செய்யும்போது அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே போய்விட்டு வரும்போது என்னுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து புது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து நிற்பேன் இது எனக்கு ஒரு வரம் சொல்லலாம்